நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கபடி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் கபடி மேட்ச் எங்கே நடந்துச்சினாலும் நான் போய் ஜாயின் பண்ணிப்பேன் அது வந்து நாங்கள் டீமோடவே போய் ஜாயின் பண்ணிப்போம் இந்த மாதிரி எங்கே போனாலும் நாங்கள் வந்துட்டு ஜெயிப்போம் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட்டு அந்த மாரிதான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஆனால் ஒரு இடத்துல வந்து ரொம்ப டஃப்பான மேட்சிக்கு வந்து நாங்கள் போய்ட்டோம் அது வந்து ஒரு டீம் மட்டும் எல்லா மேட் எல்லா டீம் கூடயும் விளையாடம்போது அந்த டீம் மட்டுமே ஜெயிச்சிகிட்டு இருந்துச்சு அந்த டீம் கூட வந்து எங்களை வந்து ஃபஸ்ட் ரௌண்டே விளையாடணுன்னு சொல்லி போட்டாங்கள் நாங்கள் ஜெயிச்சிடுவோமா மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடவே உள்ளே போனோம் அப்புறம் பார்த்தா இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்து நாங்கள் அடிச்சு எங்ளுக்கும் அவங்ளுக்கும் ரெண்டு பாயிண்ட் வித்தியாசத்துல நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அந்த அதில் வந்துட்டு பதினெட்டு பாயிண்ட் நானே எடுத்திருக்கங்காட்டிக்கி என்னால் மட்டுமே அந்த பதினெட்டு பாயிண்ட் கிடச்சிருக்குன் சொல்லி எனக்கு தனி அவார்டும் தந்தாங்கள் அதுதான் என்னோடய சாதனை